எந்த சினிமா நட்சத்திரத்தை நான் நேரில் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா எனக்கு எல்லா சினிமா நட்சத்திரத்தையுமே நேரில் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன் ஏன்னால் எனக்கு இவங்களை குறிப்பாக இவங்களை பிடிக்கும் அதனால நான் இந்த சினிமாவுக்கு போகிறேன் அப்படி கிடையாது எனக்கு சினிமா பிடிக்கும் அதனால் சினிமா நல்லா இருந்தால் அது யா எந்த நட்சத்திரத்தோடய படமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அந்த படத்துக்கு போவேன் அதுவும் இல்லாமல் நான் அவங்களை எல்லாம் என்றைக்காவது நேரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது அப்படின்னா நான் என்ன கேட்பேன் அப்படின்னா அவர்களோட வெற்றிக்கு காரணம் என்னென்று கேட்பேன் அப்புறம் அவர்களோட எந்த படம் எனக்கு பிடிக்குமோ அந்த படத்தில் அவர்களுக்கு பிடுச்ச விஷயம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு நினப்பேன் ஏன்னால் எனக்கு அந்த படத்தை பார்த்தப்போ இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடுச்சிச்சி அப்படின்னு இருக்கும் அந்த படத்தில் அந்த கதாபாத்திரமாகவே நடித்த அவர்களுக்கு அந்த படத்தில் எந்த விஷயம் பிடுச்சிச்சி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதனால அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவங்கன்னு இல்லாமல் அதை எழுதுனவங்களும் ஒரு சினிமா நட்சத்திரம் தான் அதனால எனக்கு அவங்கக்கிட்டேயும் இவ் இவ்வளோ நல்லா ஒரு கதாபாத்திரத்தை எழுதணுன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது நான் அவங்களை பார்க்கும் போது நான் கேட்குறதுக்கு என் கிட்டே பல கேள்விகள் இருக்குது அதில் ஒரு சில கேள்விகள்னால் இப்போ நான் சொன்னது அதாவது அந்த கதாபாத்திரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அந்த கதாபாத்திரத்தை எப்படி எழுதணுன்னு உங்களுக்கு தோணுச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து அவங்கக் கிட்டே கேட்பேன்